அக்ஷயா டூரிஸ்ட்லேருந்து பேசுகிறோம் சொல்லுங்கள் மேம் ம் ஓகே மேம் எந்தெந்த ஊருக்கு டீசல் ஃபுட்டு எல்லாமே நாங்களே கொடுப்போம் மேம் ஒரு ஃபாட்டி தெளசண்ட் ஆகும் மேம் த்ரீ டேஸ் டூரு மேம் ஆ கம்மினா ரொம்ப நீ நீங்கள் என்ன ரேட் மேம் சொல்கிறீங்க தேர்ட்டி எயிட் போட்டுக்குறோம் மேம் ம் சரி ஓகே மேம் உங்களுக்காக குறைக்குறோம் யார் யார் போகிறோம் எத்தனை பேருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஆமாம் மேம் ஃபுட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் மேம் ஆ கொஞ்சம் வேன் மாரிதான் மேம் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் எந்த ஒரு டிஸ்டபும் இருக்காது மேம் நைட் டைம்ல கூடம் தூங்குறதுக்கு நைட் டைம்ல கூட தூங்கறதுக்குலாம் பிளேஸ் இருக்குது மேம் அந்த அளவு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் மேம் ம் அதெலாம் இருக்குது மேம் ஓகே மேம் நாங்கள் சாட்டர்டே மார்னிங் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் நீங்கள் ம் ஓகே மேம் கால் பண்ணுங்கள் நான் என்ன ஏதுன்னு டீட்டைல்ஸாக சொல்கிறேன் மேம்